ஹலோ சார் ஏபிசி ட்ராவல்ஸ்லேர்ந்து பேசுறீங்களா ஓகே சார் சார் நான் இப்போ ஒரு ரயில் பயணம் போலாண்ட்டுருக்கேன் சார் நெக்ஸ்ட் வீக்கில் எனக்கு அதில் டெய்லி டிக்கெட்ஸ் கொஞ்சம் பல்காக புக் பண்ணணும் அதை பற்றின கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களை கேட்கணும் அதை நான் உங்கள்கிட்ட கேட்கலாமா

சார் இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட் க்ளாஸ்ஸு செகேண்ட் க்ளாஸ்ஸு தேர்ட் க்ளாஸில் எவ்வளோ சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்குறாங்க அந்த அந்த சீட்ஸோடய லிஸ்ட் கொஞ்சம் வேணும் சார் அப்போ தான் என் கூட வர ஸ்ட்ரென்த்து நான் எந்த அளவுக்கு கூட்டுகிட்டு போகமுடியும் அப்படின்னு நான் பார்க்க முடியும்

ஓகேங்க சார் அப்போ எனக்கு ஃபஸ்ட் க்ளாஸ் டிக்கெட்ஸ்ஸே ஃபைன் தான் அதிலையே புக் பண்ணிக்கலாம் ஓகே சப்போஸ் இப்போ நம்ப புக் லாஸ்ட் டைமில் புக் பண்ணுறதுனால வெயிட்டிங் லிஸ்டில் போய்விடுங்களா அப்படி வெயிட்டிங் லிஸ்டில் இருந்தோம் அப்படின்னா அது எந்த மொமெண்டில் நமக்கு ஆ டிக்கெட் வந்து இருக்கா இல்லையான்னு நமக்கு எப்போ சார் கன்ஃபார்ம் ஆகும் ஓகே ஓகே சார் ஃபைன் அப்போ ஒரு அந்த அந்த டைம் தான் நமக்கு தெரிஞ்சா நம்ப அரேஞ்ச் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் ஓகே சார் சார் அப்புறோம் இன்னோரு விஷயோம் வந்து இப்போ இந்த முதியோர்களுக்கும் இல்லை பெண்களுக்கு இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கோ இந்த ட்ரெயினில் வந்து எதனா ஸ்பெஷல் இடோம் அவங்க ஒரு தனி ரிசர்வ்டு கேட்டகிரி இந்த மாதிரி ஏதா இருக்குதுங்களா சார்

ஓகே ஓகே சார் ஃபைன் சரி ஓகே சார் இப்போ நான் இந்த இந்த டேட் தான் கரெட்டாக போகப் போகிறேன் இந்த ட்ரெயினில் தான் போகப் போகிறேன் அப்படின்னு நான் சொன் சொன்னால் நீங்கள் எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணித் தர முடியுங்களா கரெட்டாக அந்த டிக்கெட் புக் பண்ணித் தருவீங்களா எனக்கு ஓகே ஓகே சார் சார் அப்போ நான் எ எனக்கு டேட்டு என் கூட வர பேஸஞ்சர் லிஸ்ட்டு எனக்கு எந்த எத்தனை டிக்கெட் வேணும் அப்படின்றதலாம் நான் உங்களுக்கு மெசேஜாக பண்ணுறேன் சார் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு புக் பண்ணித் தரீங்களா ஓகே சார் ஓகே சார் நான் நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடறேன் சார் நீங்கள் ஆட்ரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூப்பிடுங்க சார் ஓகே சார் தேங்க்யூ